இந்தியாவில் பிரபலமான நடன வகைகள் என்னன்ன பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் நான் சொல்லணும்னால் தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் தாங்க பரதநாட்டியம் இல்லாமல் ஒரு ஷோவே ஒரு நிகழ்ச்சியே இல்லை முதல் முதல்ல ஒரு இறை வணக்கம் அப்படின்னு பார்க்க போனீங்கனால் பரத நாட்டியம் தான் அது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸாக இன்னமும் எல்லா நிகழ்ச்சிலையும் நடத்தப்படுகிற ஒரு நடனமாக இருக்குது தமிழ்நாட்டில் பரதநாட்டியத்துக்கு யார் நல்லா பண்ணுவாங்கள் ஃபேமஸ் பார்த்தீங்கனா சோபனா மேம் தான் அவங்க கூட நிறைய படத்தில் இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காங்கள் அவங்களோட கலை பரதநாட்டியம் கலை ரொம்பவே நல்லாருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கனா பஞ்சாபி அப்புறம் தாண்டியா அப்புறம் கேரளால என்னன்னு பார்த்தீங்கனா கதகளி தேயம் அப்படின்ற ஒரு டேன்ஸ் ஃபேமஸ்ஸாக போய்ட்ருக்குது அப்புறம் ஒடிசாவில ஒடிசி இது போன்ற டேன்ஸ்லாம் இந்தியாவில் பிரபலமான நட நடனங்களாக இன்னும் நடைபெற்று தான் இருக்குது அப்புறம் என்னனு பார்த்தீங்கனா பிரபல நடனக் கலைஞர்கள்னு பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் இந்தியாவின் மைக்கெல் ஜாக்சன்னு சொல்லக்கூடிய நம்ம பிரபுதேவா சார் தான் அவரோட டேன்ஸ் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்கள் அப்படி ஒரு டேன்ஸ் மாஸ்டர் அவர் நல்லாவே டேன்ஸ் பெர்பார்மன்ஸ் பண்ணுவார் அவர் மட்டும் இல்லாமல் அவரோடைய பிரதர்ஸ்சூம் ஒரு நடன கலைஞர்கள் தான் அவங்களும் நல்லாவே டேன்ஸ் பண்ணுவாங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனா இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கள் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் அவரும் டேன்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக நட டேன்ஸ் பண்ணுவார் அப்புறம் பார்த்தீங்கனா நம்ம கலா மாஸ்டர் அவங்களோட சிஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அப்புறம் நம்ம ஜானகி மாஸ்டர் அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் அப்புறம் யார் பார்த்தீங்கனா நம்ம பாலா மாஸ்டர் இவங்க எல்லாமே நடன கலையில் இன்னமும் புகழோட பேரும் புகழுமாக வந்து வளர்ந்து கொண்டு வர்ற ஒரு நடனக் கலைஞர்கள் தான் இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்கள் இவங்களோட புகழ் இப்போ சொன்ன பிரபு தேவா லாரன்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர் பிருந்தா இன்னமும் அவங்களோட பேர் இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது நல்லாவே டேன்ஸ் பண்ணிட்ருக்காங்கள் இவங்க இல்லைனாலும் இவங்க பேரும் அவங்க நடனம் பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குறாங்கள் இன்னும் இவர்களை போன்ற கலைஞர்களை உருவாக்கணும்ன்ற எண்ணத்தோட நிறைய ஷோஸ்லாம் வச்சு அவங்க நடனத்தில் யார் ஆர்வம் இருக்காங்களோ அவங்களால இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்கள் இப்போ பா என்ன இப்போ பார்த்தீங்கனா எனக்கு பிடிச்ச மாஸ்டர் வந்து பார்த்தீங்கனா பிரபு தேவா சார் தான் அவரோட நான் ரொம்ப லைக் பண்ணுவேன்